ஹலோ சார் பெட் சூப்பர் மார்க்கெட்டுங்களா நாங்கள் மலிக சாமான் வாங்கணும் கொஞ்சம் லிஸ்ட் தரேன் அது மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா நான் அப்படியே சொல்லிடுறேனே அப்படியே பாக்கெட் பண்ணிடுங்களேன் ம் மிளகா ஒரு கிலோ தனியா ஒன்ரை கிலோ மிளகு சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பாக்கெட் பண்ணிடுங்க ஆமா மேடம் நீங்கள் அப்படியே கொ டோர் டெலிவரி பண்ணிடுறீங்களா மேடம் ஆஹூம் வேணாம் மேடம் வெயில் காலத்தில் ரொம்ப வெயில் அடிக்கிறது பழம்லாம் இருக்குதுங்களா என்னங் ஆ அப்படிங்களா ம் ம் ம் எங்களுக்கு ஆப்பிள் ஒரு கிலோ கொடுங்க ஆரஞ்சு பழம் இருக்கா திராட்சை இருக்கா சரி ஒரு ஒரு கிலோ போடுங்க ம் சரி மேடம் காசு பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுறீங்களா ம் சரிங்க மேடம் எப்போது அனுப்புறீங்க எனக்கு காலையில கொடுக்கணுமே ம் ஓகே மேடம் நாளைக்கு காலையில கொடுத்துவுட்ருங்க ம் ஃபோன் நம்பர் சொல்லட்டுங்களா தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி மூணு முப்பத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி ஏழு ம் சரிங்களா ம் சரி ம்